குலுக்கானத்தத்தில் வந்து பிரதோஷம் கொண்டாடுவாங்க சிவன் கோயிலில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவ அங்கே போவோம் சாயந்தரம் எல்லோரும் பிரதோஷம் கொண்டாடிவிட்டு எல்லோரும் பசங்களெலாம் அழைச்சிட்டு போயிட்டு வருவோம் இது மாதிரி கோயில் நிறையா ம பிள்ளையார் கோயில் இருக்குது கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதம் ஒரு தடவையோ வாரம் ஒரு தடவையோ டைம் கிடைக்கும் போதெலாம் கொழந்தைங்கள அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் கோயிலுக்கு போனேன்